கலை பொருட்களில் எம்ப்ராய்டிங் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்குனா அவள் அவள் வந்து எம்ப்ராய்டிங் ரொம்ப விரும்புவாள் அதனால் நான் அனுப்பிருக்கிறன் வாழ்த்து அட்டை வந்து நிறைய படிக்கும்போது வ படிக்கிற காலத்தில் நிறைய வாழ்த்து அட்டைகள்லாம் அனுப்பிருக்கோம் பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து எதாவது ஒன்றுனாலும் நிறைய அனுப்பிருக்குறோம் அவங்குளும் எங்களுக்கு திருப்பி அனுப்பிருக்கிறாங்க நாங்கள் அதை ஒரு விளையாட்டவும் செய்வோம் ஒரு இதாகவும் செஞ்சிக்குவோம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்பறம் வந்து கலை பொருட்கள் வந்து வெறும் கைக்கூட வந்து வித விதமாக பின்னுவாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட வந்து பின் பின்றவங்க அவங்க வந்து பின்னுவாங்க நிறைய விதமாக விதமாக பின்றத பார்த்தும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும்